இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சன்னா மசாலாவாம்மில்ல பூரி போட்டு கொண்டக்கடல்லைய என்னென்னமோ செஞ்சு செய்யுறாணுவோ அதுக்கு கொண்டகடல்ல குருமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது நல்லா வந்துருந்திருக்கும் போல் சன்னா மசாலா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சு அது நாசமானதுதான் மிச்சம் என்ன பண்ணுவோம் பஸ்ட் எப்பொழுதும் போல் பூரியை தேய்ச்சி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறித்து எடுத்தாச்சு அதுக்கு அந்த கொண்டக்கடல்லைய வந்து வெள்ளை கொண்டக்கடல்லையோ கருப்பு கொண்டக்கடல்லையோ போட்டு வேக வச்சு அதில் வெங்காயம் தக்காளி அதில் என்னென்னமோ மசாலாவெலாம் போடுறாங்க கண்ட மசாலாவையும் போட்டு செய்கிறதுதான் அந்த இதுவாம் சன்னா மசாலா அப்படின்னுகிட்டு அதில் என்னன்னமோ எப்பொழுதும் போல் அதுக்கு அழகாக கொண்டக்கடல்ல போட்டு குருமாவே வச்சி பூரி நல்லபடியாக தின்னிருக்கலாம் அன்னைக்கு வச்சு அது எனக்கும் பிடிக்கல ஆனால் பிள்ளைவோ பேர பிள்ளைவோ பக்கத்தூட்டில இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கென்னமோ அதுக்கு பிடிக்கல நான் சொன்ன அதுக்கு கொண்டக்கடல்ல குருமானே பெச பேர் வச்சிருக்கலாம் அதுக்கு நீங்கள் என்னன்னமோ வாயிலே நுழையாத பேர்லாம் சொல்றீங்கப்பா சாமி அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதுக்கு என்ன பண்ணட்டும் நைட்டே கொண்ட கடல்லைய ஊற வச்சு காலைல எந்திரிச்சு வேக வச்சு எப்போதும் போல வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அதுக்கு அந்த தூள் எல்லாம் என்னன்னமோ தூள் சொல்லுதுவோ அந்த எல்லா தூளையும் அது தலையில அள்ளி கொட்டி எல்லாம் பண்ணி கிண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணி இதுக்குள்ள போதும் போதும்னு ஆச்சு வேலை முதுகு வலி தான் மிச்சம் புள்ளைவோ நல்லா சாப்பிடுதுவோலே தவிர எனக்கு ஒன்றும் அதில் பெருசாக பிடிக்கல இதுலேயிருந்து என்ன நான் தெரிஞ்சிகிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம செஞ்சாலே நல்லாதான் இருக்கும் அந்த பிள்ளைவோ அதை போடு இதை போடு அப்படி இப்படின்னுச்சுவோ அதல்லாம் போட்டு அதுவோலுக்கு பிடிச்சிருந்துச்சி அந்த வாடைலாம் எனக்கு என்னமோ அந்த வாடைலாம் பிடிக்கல நம்மளுக்கு தெரிஞ்ச வழியில நம்ம செஞ்சுக்கிட்டாலே வந்து நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குப்பா அதுக்கு அந்த கொண்ட கடல்ல மசாலான்னே பேர் வச்சிருந்துக்கலாம் அதுக்கு அதுவோ என்னமோ ஒரு பேரை வச்சிருக்குவோ